ஓ ஹலோ யாரு ஆ சரி சரி மேம் நான் வரேன் ஆனால் எனக்கு இன்னிக்கி கொஞ்சம் வேலை இருக்குது இன்னிக்கி வேலையை முடித்துட்டு நாளைக்கு காலையில் வந்துடறேன் மேம் ஆ ஓகே சரி மேம் நான் காலையில் கிளம்பி வந்துடறேன் இன்னிக்கி கொஞ்சம் வேலை இருக்குது இல்லைனா இன்னிக்கே கூட வருவேன் இன்னிக்கி வேலை இருக்கதுனால நாளைக் நாளைக்கு வரேன் மேம் ஆ ஓகே